அக்கா நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லப்போகிறேன் என்னோடய ரொம்ப நாள் ஆசை இது நான் ரொம்ப நாளாகவே வெளிநாட்டில உள்ள கல்லூரிகளுக்கு அங்கேப்போய் படிக்கணும்னு நிறையா விண்ணப்பத்தை நிரப்பி அனுப்பிச்சிருந்தேன் அதில் பார்த்துட்டு எனக்கு இப்போ நிறையா வாய்ப்புகள் வந்துருக்குது அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதைப்பத்தி நான் உங்கிட்ட கொஞ்சம் சொல்கிறேன் உனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் எங்க்கிட்ட சொல்லு அக்கா ஏன்னா அதை வச்சு தான் நான் என்ன மாதிரியான பிரிவு எடுத்தால் பின்னாடி வாழ்க்கைக்கு வருமானத்திலையும் நல்ல அறிவு திறமையாவுள்ள ஒரு படிப்ப நான் எடுத்து படிக்கணும் நான் ஆசைப்பட்றேன் அக்கா உனக்கு தெரிந்த உனக்கு எது தெரிஞ்சதோ அதை எங்க்கிட்ட கொஞ்சம் எனக்கு சொல்லக்கா அப்புறம் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கிறதுக்காண்டி உள்ள சான்றிதழ்களையும் நான் போய் அந்த பாஸ்போர்ட்டோடய இதில் நான் கேட்டு வந்திருக்கேன்க்கா அவங்க என்னோடய ஆதார் கார்டு என்னோடய பேன் கார்டு என்னோடய அட்ரெஸ் ப்ரூஃபு என்னோடய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க இதெல்லாம் வச்சு தான் என்னோடய பாஸ்போர்ட்டையும் புதுப்பிக்க முடியுமா நான் பாஸ்ப்போர்ட்டை புதுப்பிச்சால்தான் இந்த விண்ணப்பங்கள் எல்லாமே சரி செஞ்சு எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னாதான் நான் அந்த கல்லூரிகள்ல போய் விரைவாக சேருறதுக்கான வாய்ப்புகளும் எனக்கு இருக்குது நீ கொஞ்சம் உனக்கு தெரிந்த அந்த சேவை மையத்தையும் எனக்கு சொல் அப்புறம் நான் வெளிநாட்டில போய் எந்தமாதிரியான பிரிவை எடுத்து படிச்சால் என்னோடய வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும்ன்னு கொஞ்சம் சொல்லு அக்கா அப்புறம் வருமானம் வர்றமாதிரியான படிப்பையும் எனக்கு நீ சொல்லு நீ சொல்கிறத வச்சு நான் மறுபடியும் போய் விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு அனுப்பிச்சி எனக்கு கிடச்சிடுச்சின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் ஏன்னா இது என்னோடய நீண்ட நாள் கனவு எனக்கு இது கிடைக்குன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் மிக விரைவில்ல கிடைக்கப்போறதுங்கறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா அக்கா எனக்கு எந்த பிரிவு எடுக்கணும் எந்த சேவை மையத்தில் போய் நான் விண்ணப்பிக்கணும் என்னோடய பாஸ்ப்போர்ட்டை அதை மட்டும் கொஞ்சம் நீ நல்ல தெளிவாக போய் சரிபார்த்து சொல்லு நீ சொல்கிறத வச்சிதான் நான் முயற்சி பண்ணி வெற்றி அடையுவேன்ங்கற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நேரம் உன்னோடய நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் உதவி பண்ணு அக்கா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சரி அக்கா நீ பார்த்துட்டு என்னென்னு சொல்லு